முன்னாடியெலாம் இளைஞர்களுக்கு வந்து படிச்சுட்டோம் அப்படின்னா வேறு ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அவங்களோட பேரன்ட்ஸ் அது மாதிரிதான் வந்து விவசாயம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது என்ன அப்படின்னா இளைஞருக்கு விவசாயம் மேலே ஒரு ஈடுபாடு வந்துடுச்சு அவங்களும் விவசாயம் பண்ணணும் விவசாயத்துலேயும் நம்மளால அதிக வருமானத்தை ஈட்ட முடியும் விவசாயம் நம்ம குலத்தொழில் அது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாயம் பண்ணலன்னா எதிர்காலத்தில் நமக்கு சாப்பிட்றதுக்கு கூட உணவு இருக்காது விவசாயமே மறந்துவிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துனாலேயே நிறையா இளைஞர்கள் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்துட்டு இருக்காங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியெலாம் வந்து நாற்று நடுறதுக்கு கையில்தான் எல்லாேரும் சேர்ந்து காலையிலேயே வந்து நாற்றெலாம் நட்டு வயலெல்லாம் ஃபுல்லாக நாற்று நட்டுருவாங்க ஆனால் இப்போது அதுக்கு அவசியமே இல்லை ஒரு மிஷின் வந்து ஈஸியாக நாற்றெலாம் நட்டுகிட்டு போய்விடுது அதே மாதிரி அறுவடை பண்ணுறதுக்கும் காலையிலேயே வந்து எல்லா நெல்லையும் அறுத்து அறுவடை பண்ணி அதை அடித்து அதுலேருந்து நெல்லை பிரித்துதான் வந்து நம்ம நெல் மூட்டைகளை வந்து விற்போம் ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது அறுவடை பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குது அந்த மிஷின் தான் அறுவடை பண்ணி நெல் தனியாக வைக்கோல் தனியாக அதே மாதிரி நமக்கு கட்டி கொடுத்துவிடுது அந்த நெல்லையும் நம்மளால் ஈஸியாக வந்து விற்க முடியும் ஸோ அதனால் எந்த ஒரு சிரமமும் அந்த முன்னாடி காலத்தில் இருந்த அளவுக்கு இப்போ எந்த ஒரு சிரமமும் இல்லை எல்லாத்துக்கும் நமக்கு நவீன மிஷின் வந்துடுச்சு அது மூலிமா நம்மளோடய வேலைகளை வந்து அது ரொம்ப ரொம்ப சுலபமாக ஆக்கிட்டு இருக்குது